என்னங்க கேட்க மாட்டுது ஹலோ சார் மொபைல் ஷாப் தானே சார் மொபைல் எடுக்கணும் ஒன் ப்ளஸ் ஆ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஆ ஆ ஆ ப்ரைஸ் எவ்வளோ சார் ச்சி இஎம்ஐயெலாம் எப்படி மாதம் மாதம் தான் மாதம் ஆயிரத்து ஐந்நூறுரூவாயா எத்தனை வருஷத்துக்கு வரும் இப்போ பதினைஞ்சு ரூபா கட்டினா எத்தனை வருஷத்துக்கு வரும் ஆ நாற்பத்தஞ்சாயிர ரூபாமா தான் சார் கட்டணும் ஆ சரி ரேம் டிஸ்ப்ளே சைஸ்யெலாம் எப்படிருக்கும் ஆ ஆ டிஸ்ப்ளே சைஸ்யெலாம் டிஸ்ப்ளே சைஸ் கேட்டேன்

ஃபுல் சைஸ்ஸா ஹச்டி ஹச்டி டிஸ்ப்ளே தானே ஆ ஓகே கேமரா குவாலிட்டியெலாம் நேராவாக ஓகே ஆ